ஹலோ மேம் இ சேவை மையமா மேம் ஆ மேம் ஏன் பேர் அம்பிகாவதி மேம் நான் வந்து சிவகங்கையில இருந்து பேசுறேங்க நான் வந்து பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக என்னென்ன அப்ளை பண்ணணும் மேம் என்னென்ன அதுக்கு ப்ரூஃப்லாம் வேணும் மேம் ஆ ஓகே மேம் இது அப்ளை பண்ணோம்னா எவ்ள நாள் மேம் ஆகும் வர்றதுக்கு ஆ ஓகே மேம் ஓகே மேம் சரி மேம் உங்கள் இ சேவை மையம் எங்கே மேம் இருக்கு அங்கே நான் வர்றேன் ஓ மேம் இன்ஷியலை விட நெ இன்ஷியல் விட இன்ஷியலு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணுமா மேம் ஒரே மாதிரி இப் ஒரே மாதிரி ப்ரா அப்போ எதாச்சும் ப்ராப்ளம் வருமா மேம் ஒரே மாதிரி இல்லைன்னா ஸோ ம் ஓகே மேம் இதைப் போய் வேறு எங்கேயாச்சும் போய் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஒரே மாதிரி இருந்துச்சுனா அப்போ நாங்கள் அப்ளை பண்ணால் சீக்கிரம் வந்துரும் மேம் ஓகே மேம் காரக்குடிலயா மேம் உங்களது இது இருக்கு ஓகே மேம் இது மேம் கண்டிப்பாக எல்லாமே ரெடி பண்ணிருவீங்களா மேம் ஓகே மேம் பாய் ஓகே மேம் நான் அப்போ வந்துடுறேன் நாளைக்கிப் போல் ஒரு ஏ மார்னிங் போல் டென் ஓ கிளாக் வந்துடுறேன் மேம் நான் ரொம்ப தேங்க் யூ மேம் இது